அரிசி மண்டிங்களா ஆமாம் ஆ சரி சரிங்க எனக்கு ஒரு ஒரு மூடை டீலக்ஸ் பொன்னி அரிசி வேணுங்க அது ரேட்டு என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஆமாங்க அறுபது கிலோ அவ்வளோ வருதுங்களா ரேட்டு அதிகமாயிருக்குறாட்டுங்க ஆ இல்லல்ல ஒரு மூடை தான் வேணும் இல்லை போனப்பயணம் கம்மியாக கொடுத்தமாரிருக்கு இப்போ ஜாஸ்தி சொல்கிறீங்க ஆ ஆ சரி சரிங்க

சரி சரிங்க ம் சரி அப்போ எனக்கு ஆ சொல்லுங்கள் இல்லல்லல்ல இல்லல்ல அறுபது கிலோ மூட்டை தான் வேணும் எனக்கு அந்த அரிசி தான் வேணும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள் இல்லல்ல இன்றைக்கி இன்றைக்கே வர்றேங்க இன்றைக்கே வர்றேங்க ஆ ம் ம் சரி சரிங்க ஆ சரி சரி இல்லை போனமுறை நாங்கள் வாங்கும்போது இந்த தீபாவளி ஆப்பர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பக்கெட்லாம் கொடுத்தீங்க இந்த பயணம் அந்தமாதிரி கொடுப்பீங்களா

இல்லை இல்லை நான் அரிசி இப்போ தேவைங்க வந்து வாங்கிட்டோம்ன்னால் நீங்கள் அது அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறத அப்போ கொடுப்பீங்களா சரி சரி

சரி சரிங்க சரிங்க ம் அந்த டீலக்ஸ்ஸு பொன்னி ஆ இல்லல்ல டீலக்ஸ்ஸு பொன்னிங்கிறது அந்த ப புது மூட்டைங்களா பழசுங்களா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பழைய அரிசி தான் போனப்பயணம் வாங்குனோம் ம் ம் சரி வில கொஞ்சம் பார்த்துப்போடுங்க சரி சரிங்க

சரிங்க நான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல அங்கே வர்றேங்க ம் கடைக்கு வந்துடுவேங்க சரி சரிங்க